சார் வணக்கம் சார் நான் நாகப்பட்னத்துலேயிருந்து பேசுகிறேன் எங்களோடய சிலிண்டர் புக் பண்ணிருந்தோம் அந்த புக்கிங் ஆடரை கேன்சல் பண்ணிருங்கள் அதை எங்களோடய ஆடர் நம்பரு ஒன்று இரண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஆடரை மட்டும் கொஞ்சம் கேன்சல் பண்ணிருங்கள் நாங்கள் கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போகிறோம் வர்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகலாம் வந்தவொன்னே நான் புக் பண்ணி சிலிண்டர் எடுத்துக்கிறேன் அதனால் அந்த புக்கிங் ஆடரை கேன்சல் பண்ணி எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணிருங்கள் ஏன்னால் கொஞ்சம் வெளியில் போகிறதுனால எங்களுக்கு இப்போதிக்கு சிலிண்டர் தேவையில்ல வாங்குனாலும் எங்களுக்கு உபயோகம் இல்லாமல் தான் இருக்கும் அதனால் அந்த ஆடரை மட்டும் கொஞ்சம் கேன்சல் பண்ணிருங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கான மெசேஜ அனுப்பிவிட்டுருங்க நன்றி